இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய பார்க்குறோம் வேலைக்கு போகறாங்க பதினாலு வயசு ஆவாமலே எல்லா வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கோழி பண்ண இந்த ஸ்பின்னிங் மில் இந்த மாதிரி இதுல எல்லாம் நிறைய பார்க்குறோம் பதினாலு வயசு வரைக்கும் கண்டிப்பாக கல்வி படிச்சுருக்கணுன்னு சொல்லுறாங்க ஆனால் அது இல்லாமல் நிறைய பேர் அவங்கள சின்ன பசங்களலாம் வேலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பெரியவங்களா இருந்தால் கொஞ்சம் அமௌண்ட்டு கரெக்டாக கேட்பாங்க எதுனா கே சொன்னால் எதிர்த்து கேட்பாங்க இந்த சின்ன பசங்கங்கிறனால அமௌண்ட்டு கம்மியாக கொடுத்தாலும் போதும் அப்புறோம் எதுவும் சொன்னாலும் பயந்துக்குவாங்க திருப்பி எதிர்த்து பேச மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் குறச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்கும் அது ஏன்னா இந்த இந்த கம்பெனியோட அது தொழிலதிபர் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் அரசியல்வாதி அவங்க அந்த மாதிரி இருக்கறவங்களலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அது மட்டும் கொஞ்சம் பார்த்தா பரவால்ல ஏன்னா நிறைய சின்ன பசங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டீ கடையில அந்த மாதிரி நிறைய இதில் வேலைக்கு போகறாங்க அதனால் அவங்க அதனால் பதினாலு வயசு வரைக்கு அவங்க கண்டிப்பாக கல்வி கல்வியை படிக்கணும் அதுக்கு மேலேயும் படிக்கணும் அது அவங்க சுச்சுவேஷன் பொறுத்து அவங்க எப்படி பண்ணுறாங்களோ டிசைட் பண்ணிக்கட்டும் ஆனால் பதினாலு வயசு வரைக் கட்டாயம் கல்வி படிச்சே ஆகணும் அது தெரியாமல் நிறைய பேர் வேலைக்கு போயிடுறாங்க வீட்லையும் அனுப்பிடுறாங்க அவங்களும் கொஞ்சம் கஷ்டங்கிறனால போயிடுறாங்க இன்னும் சில பேர் கட்டாயப்படுத்தியும் கூட்டிகிட்டு போகறாங்க நிறைய பேரை அது எல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் ஃபைன்னு ஃபர்ஸ்ட் டைம்மு அந்த கம்பெனிக்கிட்ட சொல்றப்போ ஃபைன் பண்ணும் ஃபைனை போட்டுருணும் அதுவும் மீறி அவங்க மறுபடி செகண்ட் டைம் மறுபடியும் பண்ணாங்கன்னா இந்த அரசாங்கம் போய் அவங்க கம்பெனியை சீல் வச்சி மூடிருணும் இது தான் இப்போ நடக்கிறது இது தான் ந நடந்துட்டுருக்கு இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தாங்கன்னா பரவால்ல